கொரோனா வந்துச்சி கொரோனா வந்து பசங்கள்லாம் படிப்பு இல்லை எல்லாம் அது அது ஆன்லைன் கிளாஸில் ஃபோனில் இப்படி அப்படியும் படிச்சுனு இருந்தாங்க படிப்பு வசதி இல்லை ஒரு ஒருத்தருக்கு ஃபோனு கூட இல்லை எதுவும் வசதி இல்லை எல்லாம் கொரோனா வந்து பிரட்டி உருட்டி எடுத்திடுச்சி கடைங்க கிடையாது எந்த மருந்தோ இதுவோ எதுவும் இல்லை அதுக்கப்பறம் இப்ப படிப்பு வசதி எப்படி அவங்களுக்கு கல்வி இதுவாகிறது இந்த கொரோனாவில் எதுவும் பண்ணமுடியாத அளவுக்கு எல்லாம் ஸ்கூலும் மூடிடுச்சி ஹாஸ்பிட்டலும் மூடிட்டாங்க எல்லாமே இதுவாகிட்டுருந்திச்சி பிள்ளைகளுக்கு என்ன ஆகிறது எங்களுக்கு கொரோனா வந்து வாட்டி வதச்சிடுச்சி எல்லா இடத்துலயும் இது பண்ணிடுச்சி யோசிப்போமா